சிவகங்கை மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது யுனிவர்சிட்டி வந்து அழகப்பா யுனிவர்சிட்டி லேனட் இன்ஸ்டிட்யூட் ஆஃப்ஸ் ஸ்கில்ஸ் இருக்குது இவங்க வந்து கிராமப்புற மாணவர்களை கூட்டிட்டு வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சு அவர்களுக்கு சாப்பிட சாப்பாடும் கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்ல கோச்சிங் இருக்கும் ஆனால் நம்ம அமௌண்ட்டு கட்ட தேவையில்ல இதே நம்ம பிரைவேட் ஸ்கூல்லேன்னு பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸு புக் ஃபீஸு பிளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அதனால அங்கையும் கோச்சிங் நல்லாயிருக்கும் ஆனால் அம அமௌண்ட்டு கட்டணும் இங்கே ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கட்ட தேவையில்லை